நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூணு பதனொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதனொன்று பதனொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதனொன்று பன்னெரெண்டு பன்னெரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெரெண்டு